ஆ சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் ஆ பார்த்தேன் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கான்

ஓ ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ ஆ சேர்த்துவுடுறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அடுத்த தடவை கண்டிப்பாக பேரன்ட்ஸ் நான் வச்சு வந்திடுவேன் பையன் ஸ்கூல்ல ஒழுங்கானா படிக்கிறானா சரி கொஞ்சம் கண்டிங்க அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க படிக்க வச்சிருங்க ஒழுங்காக அது மட்டும் போதும் ஆ கண்டிப்பாக சேர்த்து விடுறேன்